நான் யூடியூபில் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன் அதில் அறுசுவைனு ஒரு சேனல் அந்த சேனலில் பார்த்திங்க அப்படினா அந்த காலத்தில் உள்ள ஃபுட்டும் ஹைஜீன் ஃபுட்டு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான நம்ம ஃபுட்டு எல்லாம் அந்த சேனலில் போடுவாங்க நான் ரொம்ப அந்த சேனலை விரும்பி பார்ப்பேன் அதில் அந்த காலம் உணவுகளில் பார்த்திங்க அப்படினா இந்த மொடக்கத்தான் தோசை இந்த மாதிரி ரொம்ப ஒரு பாரம்பரியமான உணவுகள்லாம் நிறையா அதில் செஞ்சி போடுவாங்க அதில் வீடியோஸ் நிறையா அப்ளோட் பண்ணுவாங்க அப்புறம் இப்போ டிரெண்டிங்காக நூடுல்சு ஃப்ரைட் ரைஸு இது மாதிரி இந்த மாதிரி வீடியோவும் அதில் ரொம்ப அப்ளோட் பண்ணுவாங்க எனக்கு அந்த சேனல் மூலிமா நான் ஈஸியாக எனக்கு வந்து கற்றுக்க முடிஞ்சிச்சி இன்றைக்கு நான் வீட்டில் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு காய்கறி வாங்கினாலும் அதை நான் செய்யணும் அப்படினா அந்த அறுசுவை சேனலில் போயிட்டு நான் அந்த ரெசிபியோடய வீடியோவை பார்த்துட்டு செஞ்சேன் அப்படினா எனக்கு ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் எனக்கு மற்ற சேனல்ங்களை விட அந்த அறுசுவை சேனல் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது அதில் வந்து எனக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அது மூலிமா நிறைய கற்றுக்கிட்டேன் எங்கிட்ட வீட்டுக்கு வர்றவங்க விருந்தாளிகள் வந்து நான் செய்கிறத சாப்பிட்டுட்டு கேட்டுருக்காங்க இது எப்படி செஞ்ச அப்படினு ஸோ நான் அந்த அறுசுவை சேனல் வந்து நான் ரொம்ப ஒரு தேங் பண்ணுறேன் ஏன் அப்படினா எனக்கு அது ஒரு ரியாலாக இருக்கற மாதிரி இருக்கும் அந்த வீடியோஸில் எந்த ஒரு எடிட்டடும் இருக்காது அதில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்டியே அப்ளோட் பண்ணிருப்பாங்க அதை பார்த்து நான் செய்கிறப்போ எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதனால எனக்கு அந்த ஒரு சேனலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு சமையல் கலையை நான் கற்றுக்கிட்டேன்